ஹலோ ஐ அம் ஸ்பீக்கிங் டூ பிகே ஸ்கூல் ப்ரின்ஸிபாள் ஆ வணக்கம் மேம் யார் பேசுறா ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் ஆ யா மேம் நல்லாருக்கோம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் உங்கள் பொண்ணு மார்க்கு எவ்வளோ மேம் எடுத்துருக்காங்க ஆ ஓகே மேம் என்ன க்ரூப் மேம் கேட்குறாங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் எடுத்துடலாம் மேம் ஆ ஓகே மேம் சூப்பரா இருக்கும் மேம் நம்ம தமிழ்நாட்டு சைடுலையே நம்ம ஸ்கூல் தான் மேம் ஃபஸ்ட்டு டென்த் அண்ட் டுவெலத் மார்க்ஸில் ஆ ஹாஸ்டல் ஃபாசிலிட்டி வேன் ஃபாசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது மேம் ஆ மேம் இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித் தனியாவே வேன் ஃபாசிலிட்டிஸ்லாம் இருக்குது மேம் ஆ அதே மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தனியாகதான் க்ளாஸ் ரூம் எல்லாமே கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து தனியாக இருக்கும் மேம் கேம்பஸ் பாய்ஸ்க்கு தனியாக இருக்கும் மேம் ஆ ஓகே கரெக்டாக இருக்கும் மேம் எல்லாமே ஸ்கூல் எப்படின்னா இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் பேரெண்ட்ஸ் மீட்டிங் உங்கள் பிள்ளையிளோடைய ஒன் மந்த்துக்கு வைக்கின்ற எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே பேரெண்ட் வந்து ஸ்கூல்லே தான் மேம் சைன் பண்ணணும் அப்போதான் அவங்களுடைய கோச்சிங் எப்படி இருக்குது அவங்க எப்படி படிக்கிறாங்கங்கறத கற்றுக்கறாங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் மேம் வச்சுருக்கோம் எல்லாமே ஆ அதே மாதிரி எங்களுடைய வெப்சைட் நான் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் மேம் அதில் எங்க ஸ்கூலோடு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்துட்டு உங்களுடைய போன் நம்பர் தந்தீங்கன்னால் நான் ஆன்லைன்னிலே உங்களுக்கு மெயில் பண்ணிட்விருவேன் எல்லாமே நீங்கள் வந்து அப்புறம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு மார்க் ஷீட் வந்து வச்சுட்டு டீசி கொண்டு வந்து நீங்கள் நேரா ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்லாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எந்த ஏரியாலே மேம் இருக்கீங்க ஹாஸ்டல்லே விட்றீங்களா இல்லை வேனில் விட்றீங்களா மேம் ஆ ஓகே மேம் தகுந்த மாதிரி வேனுக்கு ஃபீஸ் கேட்பாங்க மேம் மேம் இப்போ வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பொண்ணு வந்து டியூஷன் சென்டர் இங்கே வந்து இருக்குது மேம் நம்மள்கிட்டேயே டியூஷன் சென்டர் சேர்கிற மாதிரி இருந்தால் வேன் எட்டு மணிக்கு வரும் மேம் நைட் ஈவி நைட் எட்டு மணி ஆகிடும் மேம் மார்னிங் ஆ மார்னிங் செவன் ஓ க்ளாக்ல்லாம் வேனில் ஏற்றி உட்டுருங்க மேம் எட்டு மணிக்கெலாம் இங்கே நாங்க டியூஷன் ஆரம்பிச்சுடுவோம் எயிட் டூ நையன் வரை டியூஷன் நடக்கும் மேம் மார்னிங் ஒன் ஒன் ஹவர் ஈவினிங்ல் அதே மாதிரி ஆ அதலாம் விட்டுருவோம் மேம் செவன் ஏழு செவன் ஓ க்ளாக்லாம் மார்னிங் வந்துடும் மேம் திருப்பி ஈவினிங் செவன் ஓ க்ளாக் ஆகிடும் மேம் டியூஷன் முடிச்சுட்டு அனுப்ச்சுவுட ஆ ஈவினிங் வந்து ஆ மார்னிங் வந்து ஒன் ஹவர் நடக்கும் மேம் டியூஷன் ஈவினிங் வந்து டூ ஹவர்ஸ் டியூஷன் நடக்கும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்